நான் நேற்று கடைக்குக் போனேன் ஒரு சுத்தி வாங்கினேன் அந்த க அந்த சுத்தி பார்த்திங்கனா அதில் இருக்கிற கைப்பிடி ஒன்றுமே சரியில்லை அது கழண்டு கழண்டு வருது அந்தச் சுத்தி வச்சு ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்கிது அதில் இருக்கிற கைப்பிடி பார்த்திங்கனா ரொம்ப ரஃப்பாக இருக்குது அந்தச் சுத்தி யூஸ் பண்ணவே முடிய மாட்டேங்கிது கையில் பிடிச்சோனா கையெல்லாம் பார்த்திங்கனா தடுப்பு தடுப்பாக ஆயிடுது அதில் இருக்கிற இரும்பு பார்த்திங்கனா கழண்டு கழண்டு கீழே கை காலில் எல்லாம் விழுந்துருது அப்புறம் அதை அந்த கையில் வச்சோம்னால் மழை காலத்துக்கு வந்திங்கனால் அது துருப்பிடிச்சி போயிடுது இப்போ நாங்கள் தறி வச்சிருக்கங்காட்டிக்கு அதெல்லாம் யூஸ் பண்ண முடிய மாட்டேங்கிது அதை யூஸ் பண்ணோம்னா டேமேஜ் தான் ஆகுது செவத்துல எல்லாம் அடித்தோம்னா ஓட்டை தான் ஜாஸ்தியா விழுகுது ஒழிய கீழே கீழே ஓட்டை தான் ஜாஸ்தியா ஆகுது ஆணி கீழே விழுந்துருது அப்போ இது ஓட்டை தான் விழுகுது வேறே ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்கிது அதனால ஆணி இந்த இதை சுத்தியே வேஸ்ட்டாக இருக்குது